நீண்ட நேரம் நீச்சல் பயிற்சி அல்லது ஒர்க்கவுட் செய்யும்போது நமக்கு உடம்பில் நீர் சத்து குறைந்துவிடும் ஆகையால் நாங்கள் வந்து இளநீர் குளூக்கோஸ் போன்ற பானங்கள் இயற்கை பானங்கள் இயற்கை ஜூசுங்க அதுபோன்றவதை நாங்கள் சாப்பிடுவோம் இதான் எங்களுடைய முன் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகைகள் ஒர்க்கவுட்டு செய்தபின்பும் நாங்கள் ஜூஸ் போன்ற வகைகள் சாப்பிடுவோம் இந்த ஒர்க்கவுட்டுக்கு முன்பு ஜூஸ் மாம்பழம் ஜூசு அப்புறம் இந்த இளநீர் குளுக்கோஸ் போன்ற பானங்கள் நாங்கள் குடிப்போம்